ஆ ஹலோ வணக்கம் மேம் நாங்கள் இந்மாதிரி ஏ பொண்ணு வந்து வே டென்த்து முடிச்சியிருக்காங்க ஸ்கூலில் சேர்க்கணும் மேம் நாங்கள் செயின்ட் ஜோசப் ஸ்கூல்லருந்து பேசுகிறோம் நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்ததுல உங்கள் ஸ்கூல் தான் நல்ல பெஸ்ட்டான ஸ்கூல்ன்னு சொல்லியிருக்காங்க அதான் உங்கள் ஸ்கூலில் கொஞ்சம் அட்மிஷன் கிடைக்குமானு நாங்கள் விசாரிக்கறக்காக ஃபோன் பண்ணோம் மேம் நானூற்றி அறுவத்தஞ்சி மார்க் எடுத்துயிருக்காங்க மேம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் கேட்கறாங்க மேம் எப்படி மேம் கோச்சிங்லாம் நல்லா இருக்குமா எப்படி மேம் மார்கில் ஆ ஹாஸ்டல்லாம் இருக்குதா மேம் உங்கள் க ஸ்கூலில் ஆ ஓகே மேம் வேன்லலாம் எப்படி ஜென்ஸுங்க நாட் அலோடு தானே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் மற்றபடி ஸ்கூலோட கண்டிஷன் எல்லாமே ஒரே இதாக தானே மேம் இருக்கும் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் நாங்கள் எப்படி நேரே வந்து அட்மிஷன் போடணுமா இல்லை ஆன்லைனில் அட்மிஷன் போடணுமா மேம் ஆ ஓகே மேம் ஆ ஆ ஆ ஓகே மேம் நீங்கள் இப்போயே அனுப்பிருங்க மேம் நான் பார்த்து இது பண்ணிடுறேன் ஆ ஆ ஓகே மேம் ரொம்ப இல்லை வேன் ஃபெசிலிட்டி நல்லா இருந்தா நாங்கள் வேன்ல விடுகிறோம் மேம் ஹாஸ்டல் நல்லா இருந்தா ஹாஸ்டலில் விட்டுக்கறோம் மேம் நாங்கள் வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கிறோம் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ சரிங்க மேம் எட்டு மணிக்கு மேலே நீங்களே வீட்டில் கொண்டாந்து ட்ராப் பண்ணியிருவீங்கல்ல மேம்

ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் நாங்கள் நாளைக்கு வேணா அட்மிஷன் போட்டு நாங்கள் வந்து பார்த்துட்டு வரோம் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் நாளைக்கு நாங்கள் நாளைக்கு வந்து நேரில் வந்து அட்மிஷன் போட்டு வரோம் மேம் ஸ்டூடெண்ட் புது வர்றதாக இருந்தால் மேம் எப்போ மேம் ஆ ஓகே மேம் ரொம்ப நன்றி மேம் ம் ஓகே